ப்ளீஸ் டெல் யூவர் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் யூவர் ஹேட் வித் யூவர் ப்ராடெக்ட் நான் மீஷோவில் இருந்து து சில துணியை ஆர்டர் செய்தேன் சுடிதார் வெஸ்ட்டன் மாடல் போன்றது அந்த துணி சில துணிகள் கிழிந்தும் இருந்தது சில துணிகளோட கிளாத் குவாலிட்டி கம்மியாகவும் இருந்தது இரண்டு நாள் தோய்த்தால் கிழிந்து விடும் கா வெயிலில் காய போட்டால் கலர் வெளுத்து விடும் என காணப்படுகிறது